ஹலோ ஈஸ்வர் ட்ராவல்ஸ்ஸா நான் ரவிராஜ் பேசுகிறேன் நைட்டு சென்னையிலேந்து தொப்பையாங்குளம் வந்தோம் அந்த ட்ரைவர் மீடியம் ஸ்பீ மீடியம் ஸ்பீட்டில் பெருந்தன்மையோட இழுத்துட்டு கொ கொண்டுட்டு வந்தார் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க் யூ